ஹலோ ஆ ஆமாம்ங்க சார் இங்கே இருக்காங்க சொல்லுங்கள் சரிங்க சார்

கண்டிப்பாக கண்டிப்பாக ஆ ஆ

ஆ சரிங்க கண்டிப்பாக இப்போ என்ன உங்களுக்கு உங்களுடைய காய்கறி லிஸ்ட்டு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அந்தந்த காய்கறிகள்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி இப்போ கேரட்டு பீன்ஸு இப்போ முதோ கல்யாணத்துக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க வெஜிடபுல்ஸ்ன்னா கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு கட்லெட் போடுவாங்க ம் கட்லெட் போடுறதுக்கு உருளைக்கெழங்கு வேணும் அதைவுட்டா மதியானம் சாப்பாட்டுக்கு முட்டைகோஸு பொரியல் வேணா போட்டு சமைப்பாங்க ஆ காலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலுமே சாம்பார் தானே பெரும்பாலும் சாம்பார் இதெல்லாம் இருக்கு ஆமாம் அவியல் அவியலுக்கு இந்த பூசணிக்காய் அல்வா இந்த பூசணிக்காய் அல்வான்னா பூசணிக்காய் அல்வாக்கு ஆளை அனுப்பணும் ஆ அதுக்கு அதுக்கு அனுப்ச்சிரலாம் ஆ அப்புறம் அப்புறம் வேறு என்ன உங்களுக்கு எதாக இருந்தாலும் முதல்லயே ஒரு ஒரு நாள் முன்னாடியே சொல்லிவிட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை கிலோ என்ன வேணும் சமையல்காரங்க லிஸ்ட்டு கொடுப்பாருங்க இப்போ கேரட்டு இவ்வளோ கிலோ வேணும் பூசணிக்காய் இவ்வளோது வேணும் உங்களது ஐட்டம் சொன்னால் அந்த ஐட்டத்துக்கு தகுந்தாப்பில அவங்க எழுதி கொடுப்பாங்க அந்த ஐட்டத்தை நீங்கள் ஆ உங்களுக்கு நீங்கள் இப்போல்லாம் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிங்கன்னா நைட்டெல்லாம் நேரத்தில் வர காய்கறிங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதை எடுத்து வச்சு என்ன கரெக்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சுட்ருவோம் ஆ அப்புறம் கண்டிப்பாக கண்டிப்பாக அதனால அதனால தான் நான் காலையில் வந்து அன்றைக்கு வர்றதை உங்களுக்கு முதல் கட்டமாக போட்டு ஆ அந்த காய்கறியெல்லாம் பிரிச்சு தரமான காய்கறிகளாக போட்டு ரேட்டு முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து அதாவது நீங்கள் மொத்தமாக வாங்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் பு கண்டிப்பாக வில கம்மியாக தான் வரும் தரமாகவும் இருக்கும் நாங்கள் வந்து பத்து இருபது வர்ஷமாக நாங்கள் வந்து பத்து இருபது வர்ஷமாக கல்யாணத்துக்கு சப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா அதனால் உங்களுக்கு ஆமாம் ஆமாம் அது தான் அனுப்பிச்சு வைங்க நாங்கள் அனுப்பிச்சு வைக்கிறோம் சரிங்களா ஆ சரி ஆ ஆ ஓகே ஆ சரிங்க ஆ சரிங்க

சரி சரிங்க சரிங்க நான் காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் எதுக்குங்க காலிஃப்ளவர் எதுக்கு காலிஃப்ளவர் எதுக் ஆ ஆ ஆ சில்லி சிக்கன் ஃப்ரைக்கா சரி சரி அதுக்கு அதுக்கு அது ஒரு அளவாக போட்டால் போதும் நிறையா வேண்டியது இல்லை அது கரெக்டாக அனுப்பிச்சுட்றேன் ம் சரி சரிங்க அதற்கான அந்த பௌடர் கூட கூடவே கொடுத்து அனுப்பிச்சுருவேன் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலைக்கு வந்தோன்னே ஆ நான் அனுப்பிச்சுட்றேன்